பிரியா ஹோட்டலுங்களா ஆமாங்க நாங்கள் சாப்பாடு சிக்கன் பிரியாணியுமும் மட்டனுமும் உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோங்க உங்கள்கிட்ட அதெல்லாம் செஞ்சுட்டாங்களா என்ன பண்ணிட்டிருக்கிறீங்க லேட்டாகுங்களா அப்படி லேட்டாகிற மாதிரி இருந்துச்சினால் நீங்களே கொண்டுட்டு வரீங்களா இல்லை நாங்கள் வந்து வாங்கிட்டு வரதுங்களா எங்களுக்கு வந்து கொஞ்சம் சூடாக வேணுங்க சாப்பாடு எப்போ கொண்டுட்டு வரீங்க ஆ சரிங்க சரிங்க